சாதாரண ஃபோனில் அது இப்போ சாதாரண மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லா ஆப்பையும் நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் சாதா ஃபோனில் பார்த்தீங்கனா குறிப்பிட்ட மென்பொருள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்பையும் நம்ம அதில் பயன்படுத்த முடியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் வசதிகள் வந்து இதில் நமக்கு கிடைக்கிது நெட் வசதி போட்டு நம்ம வந்து தேவையான ஆப்புகளை பயன்படுத்தி தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம இதில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் நம்ம மொபைல் ஃபோன்லயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நான் நான் என்னோடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பு வச்சுருக்குறேன் அப்படின்னா முக்கியமான இப்போ குழந்தைங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமான ஆப்பு அதற்கப்பறம் நான் வந்து தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆப்பு வச்சுருக்கேன் அப்புறம் ட்ராயிங்க் வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கான அவங்களோடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான சில விளையாட்டு கேம்ஸுங்களை இறக்கி வச்சுருக்கேன் வாட்ஸ் அப் வச்சுருக்கேன் அதற்கப்பறம் வந்து ஷேர் சாட் வச்சுருக்கேன் அதற்கப்பறம் வந்து யூடியூப்பு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இன்ஸ்ட்டாக்ராம் ஃபேஸ்புக் மற்றும் நிறைய ஆப்லாம் இருக்கு என்னுடைய தொழிலுக்கு என்ன தேவையோ என்னுடைய தகுதியை வளர்த்துக்கறதுக்கு இது இந்த ஆப்பில் என்னென்னா விஷயங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரியான ஆப்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அந்த ஆப்பு வச்சுருக்கேன் இப்படி எனக்குத் தேவையான ஆப்புகளை நான் வச்சுருக்கேன் இது மற்றவர் உதவிகள் இல்லாமயே நானே ஆப்ரேட்டர் ப செய்வேன் என்னென்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் கூகுளில் வந்து நான் எப்படி பண்ணுறதுன் நானே கற்றுக்கிட்டு அதற்கப்பறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி அதனால் வந்து நானே யார்ட்டையும் கேட்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு என்னென்ன கொஸ்ஸின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணி அதை வந்து நம்மளே ஆப்ரேட் செய்யலாம் சில சில விஷயங்கள் ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க தெரியலை அப்படின்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி போகுணுன்றதை நானே அதை க்ளியர் பண்ணிப்பேன் மற்றவங்களோட உதவி கேட்க மாட்டேன்